தமிழ் மொழி ஒரு முக்கியமான மொழி அது தமிழ்நாட்டில ரொம்ப முக்கியம் அது வெளிநாட்லையும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நம்ப ஊர்லேயே பல பல பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை குழந்தைகளுக்கு அதாவது எது முக்கியோன்னா தமிழ் மொழி கற்றுக்கின்னா தான் நம்பளுக்கு எல்லாம் நல்லது மற்ற எந்த பேசுறதுக்கு எழுதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது அது வந்து சின்ன வயசில் இருந்தே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர வளர நம்பளும் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணனும்னு இங்கிலீஷ் தான் நம்பளுக்கு முக்கியம் அப்படினு நிறையா பேர் தமிழ் மொழியை மறந்துர்றாங்க தமிழ் பற்றி அதிகமாக யாரும் பேசவும் மாட்டுறாங்க அதிகமாக எழுதவும் மாட்டுறாங்க சின்ன வயசுலலாம் எதுவும் கற்றும் கொடுக்க மாட்டுறாங்க தமிழை ஒருத்த ஒருத்தவங்க என்னான்ன சொல்லுறாங்கனா நான் தமிழ் பேசுவேன் ஆனால் எழுத வராது எழுதுவேன் ஆனால் பேச வராது அந்த மாதிரி இருந்தவங்க சொல்லுறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் மாற்றிக்கங்க சின்ன வயசுலேருந்தே பிறக்கும் போதே அப்பா டாடின்னு சொல்லாமல் அப்பானு சொல்லிக் கொடுங்க மம்மின்னு சொல்லாமல் அம்மான்னு சொல்லிக் கொடுங்க அதுமாரி சின்ன சின்ன விஷியத்தெல்லாம் அவங்க பிறக்குறப்பையே அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் தமிழ் கதைகள் அப்புறம் சிலப்பதிகாரம் அப்புறம் க சிலப்பதிப கம்ப கம்பராமாயணம் அப்புறம் மகாபாரதம் இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க அப்புறம் அந்த காலத்துலலாம் தமிழைலாம் எப்படி எடுத்து இது வழிமுறைப்பட்டாங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க ரொம்ப முக்கியமானது அதெல்லாம்